இப்போ நம்ப என்ன அதிகமாக ஆப்லாம் யூஸ் பண்ணுறோம்னா வாட்ஸப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டராகிராமு அதெலாம் யூஸ் பண்ணுறோம் அதில் வந்து கேம்ஸ்லாம் இருக்கு நிறையா அதை வந்து அப்புறம் சாதகமாக என்னன்னா இதுலேர்ந்து நம்பளுக்கு பயன்படுத்துணும்னா உலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சி அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்குறோம் அது மூலியமாக அதற்கப்பறம் வந்து பசங்களுக்கு தேவையான கல்வி அதில் என்ன படிப்பு பற்றிலாம் நிறைய நமக்கு எதாவது டவுட்டு வந்துச்சுன்னா அதுக்கூட நம்ம ஆப் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் அதற்கப்றம் பாதகங்கள் என்னான்னா பாதஹங்கள் என்னென்ன வருதுனா பசங்க நிறைய நேரம் செல்லு வந்து பயன்படுத்துறதுதால் அந்த ஆப்லாம் வந்து யூஸ் பண்றாங்க அதனால் வந்து அவங்களுக்கு நிறைய கண்ணில் வந்து குறைபாடுகள்லாம் ஏற்படுது அதுக்கப்றம் கவனோம்லாம் சிதரடஞ்சு அவங்களுடைய கல்வி வந்து பாதிக்கப்படுது